ஆ நாங்கள் கோயிலுக்கு போகறோங்க அதான் கார் வேணும் நீங்கள் கார் டிரைவருங்களா இது ரம்பத்து ரம்பல் லாங் ஏழு பேர் போகறமாரிதாங்க ஆமாம்ங்க நாங்கள் இங்கே தருமபுரிங்க அங்கேருந்து ஸ்ரீரங்கம் அங்கே பக்கம் இருக்கிற கோயிலுங்க கல்லணை இந்தமாதிரி எல்லாம் கொஞ்சம் கோயில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு கோயில் அப்படியே சுற்றி காட்டணுங்க ஒரு மூணு நாள் அந்தமாதிரி டூர் போகணுங்க இல்லை கிலோ மீட்டர் கணக்குன்னா எப்படிங்க நாள் நாள் கணக்குன்னா எப்படிங்க அது தெளிவாக சொல்லுங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரியல ஆ சரிங்க ஆமாம்ங்க ஆ சரிங்க சரிங்க ஆ ஆ சரிங்க அப்புடிங்களா அப்போ இப்போ அதுக்கு இப்போ ஒரு நாள் வாடகையே பரவாயில்லையாட்டம் தோணுதுங்களே அப்புடிங்களா ஆ சரிங் சார் கிலோ மீட்டரு கணக்குல தான் போட்டு வாங்க எப்போ வரீங்க எந்த டைம்க்கு வருவீங்க எங்கே எங்கெங்கே கரெக்ட்டாக சுற்றி காட்டுவீங்க கார் நல்லா இருக்குமா எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருக்குமா சரிங்க நாளைக்கு காலையில மணி ஒரு ஆறு மணிக்கு கிளம்புறமாரி ஆ சரிங் சார் ஆ ஒரு நாள் வாடகை கணக்கே வைங்க டீசல் நாங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கட்டும் ஆ சரிங் சார்